ஹலோ அண்ணா நாங்கள் ஸ்விக்கிலேருந்து இப்போ பார்சல் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஓகேண்ணா பையன் வந்துட்டாப்புல பையன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டாப்புல பிரச்சின இல்லை இல்லைண்ணா பரவாயில்லை இப்போ என்ன சொல்கிறதுன்னா இங்கே வெளிய மழை நீங்கள் அதுக்கு கூட புண்படுத்தாமல் வந்து எனக்கு பார்சல் பார்சல் கொடுத்துட்டீங்க பரவாயில்லை பையன் வந்து நல்ல பையங்க ஓகேண்ணா அது ஓகே புரியுதுண்ணா இப்போ அவங்க வேலை சரி ஒரு வேலைன்னு சொல்கிறீங்க பட் இருந்தாலும் அடுத்தவங்க கஷ்டத்துக்காக வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்க சாப்பாடு ரொம்ப முக்கியம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்கள் தேங்க்ஸ் அண்ணா இல்லை ஓகேண்ணா பரவாயில்லை பையனுக்கு ஃபை ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம் பையன் இந்த மாதிரி பையன் விட்றாதீங்க அந்த பையன் நல்ல அந்த குயிக்கா வந்ட்டாப்புல இப்போ உங்கள் ஆப்லயே தேர்ட்டி மினிட்ஸ் போட்டுருந்துச்சி பையன் பையன் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளையே வந்துட்டாப்புல பரவாயில்லைண்ணா வெளிய மழை வருது உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது ஓகேண்ணா பரவாயில்லைண்ணா தேங்க்யூண்ணா ஃபை ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கலாம் பையனுக்கு ப டீசண்ட்டா வந்தாப்புல இந்த யுனிஃபார்ம்லாம் போட்டு கரெக்டா வந்தாப்புல பையன் பேரு வந்து விஷ்ணுனு சொன்னாப்புல கேட்டேன் ஓகேண்ணா தேங்க்ஸ்ணா நீங்கள் தேங்க்ஸ் தேங்க்யூண்ணா